இப்போலாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ற ஆப்னால் இன்ஸ்டாகிராம் டெலக்ராம் யூடியூப் க்ரோம் கூகுள் தான் நம்மளுக்கு தெரியாத சின்ன சின்ன வேலைகளை கூட யூடியூப்பை பார்த்து தான் எல்லா பண்றோம் சமையல் தெரியலைன்னா கூட நம்ம யூடியூப்பை பார்த்து தான் பண்றோம் இந்தமாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமும் தெரியலைன்னா கூட ஃபர்ஸ்டு நம்ம போய் பார்க்கறது யூடியூப் கூகுள் க்ரோம் தான் நம்மள படிக்கிறதுன்னா கூட நம்ம கூகுள் தான் போவோம் இந்த கொரோனா காலத்துலேலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆப்ஸெல்லான் வீட்டில் இருந்தே படித்தோம் ஆனால் அது ஆப்ஸ் மூலிமாதான் படித்தோம் நல்லா படித்தோம் வேஸ்ட்லாம் பண்ணல ஒரு வர்ஷம் நீங்களும் ரொம்ப அதிகமாக ஆப் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் இப்போலாம் இது ஒரு சின்ன வேலை தெரியலன்னா கூட நம்ம நேராக யூடியூப் தான் போய் அடித்து பார்க்குறோம் அந்தமாதிரி சின்னச் சின்ன வேலைகளுக்கெல்லாம் யூடியூப் தான் யூஸ் ஆகுது நான் அதிகமாக யூஸ் பண்ற ஆப்புன்னால் நான் ஃபிரீ ஃபயர் கேம் தான் சொல்லுவேன் நானும் டைம் பாஸ் பண்றதுக்கு ஃபுல்லாகவே ஃபிரீ ஃபயர் தான் விளையாடுவேன் ஸ்மார்ட் போன்கள்லாம் ரொம்ப கெட்ட விஷயந்தான் அதலாம் அதிகமாக யூஸ் பண்ணக் கூடாது நம்ம கண் கண்ணுக்கு தான் கேடு சீக்கிரமாகவே கண் பார்வை போயிடும் நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க